ஆ சொல்லுங்கள் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் இப்போது வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து லன்ச் டைமிங் சார் இப்போ ஸ்டாஃப்ஸ் யாரும் அவைளபுலாக இல்லை அதனால் ஒரு டூ ஹார்ஸ் ஆச்சும் ஆகும் பரவாயில்லையா சார் ஆ உங்கள் ஏரியா என்ன ஏரியா சார் ஓகே சார் ஒரு டூ ஹார்ஸ் மேலேயாவது ஆகும் சார் ஸ்டாஃப்ஸ் வந்து யாரும் அவைளபுலாக இல்லை ஆ முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சார் ஆ எங்கள் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் ட்ராவல் எக்ஸ்பென்ஸுமே சேர்த்து தான் சார் வாங்குவோம் உங்களுக்கு ஓகேவா ஆ அதெல்லாம் நல்லா பெஸ்ட்டாவே பண்ணி கொடுத்துருவோம் சார் ஸ்டாஃப்ஸ் வந்து கடைசி வரை இருந்து என்ன ப்ராப்ளன்னு பார்த்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி ஏசியை வந்து பண்ணிக் கொடுத்துருவாங்க சார் எங்கள் சர்வீஸ் ப்ளஸ் ட்ராவல் எக்ஸ்பென்ஸஸ் சார் ரெண்டுமே சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சார் ஓகே சார் எங்கள் ஸ்டாஃப்ஸை நான் செக் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ்க்குள்ளே அவங்க ரீச் ஆயிடுவாங்க சார் அவங்க வந்துவிட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க சார் லாஸ்ட் எப்போ சர்வீஸ் உங்கள் ஏசி வந்துவிட்டு என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணிணா தான் சார் எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்ல முடியும் இப்போது வந்து சும்மா இப்போ நார்மலாக ஒரு தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ஆகும் சார் சர்வீஸ்க்கு ஓகே சார் நாங்கள் இப்போ செக் பண்ணிவிட்டு அமுச்சு விட்றோம் சார் ஸ்டாஃப்பை ஆ ஓகே சார் எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்துவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சார் வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்ஸ்